ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ம் ம் அப்பறம்

ம் ரெண்டு நாளாக இதே பிரச்சனைங்களா

ம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுக்காதிங்க டென்ஷன் எடுக்காதிங்க நீங்கள் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் அப்படி பண்ணுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் வந்திங்கனால் என்னன்ட்டு நம்ம ப்ரீஃபாக நம்ப என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி ஆ கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் என்னான்ட்டு தரலாம் இப்போதைக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது டென்ஷன் அதை வந்து குறைங்க மெடிடேஷன் யோகா கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருங்கள் ஒரு வாக் போங்க தூங்க ட்ரை பண்ணுங்க தூக்கம் வரல தூக்கம் வரலன் சொல்லிட்ருக்காதிங்க

ஆ டேப்லெட் வந்து நேரில் வந்திங்கனால்தான் கன்சல்ட் பண்ண முடியும் ஓகே ஓகே ம்